சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு நம்ம ஆரோக்கியமான மாவட்டமாகவே கருதலாம் உதாரணத்துக்கு சிவகங்கையை பொறுத்தளவு எல்லா மக்களுமே எல்லா கிராமங்களிலுமே விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறது என்பது நல்ல சுற்றுசூழல் காற்றுகளை உருவாக்குகின்றன என எனவே சிவகங்கையை பொறுத்தளவு எல்லா மக்களுமே எல்லா கிராமங்களிலேயுமே விவசாயம் மட்டுமே பயன்படுத்தினாங்க கெட்ட காற்றுகளோ கெட்ட மாசுக்களோ நம்மளை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு மக்கள் நம்மளால் முடிஞ்ச விவசாயத்தை பயன்படுத்தி நல்ல காற்றுகளையும் நல்ல தண்ணிகளையும் நமக்கு கொடுக்குறாக எஸ் குப்பைகளை கொண்டு போய் குப்பை தொட்டிகளில் கொண்டு போய் சேர்த்துறாங்க அங்கனைக்கங்கேன கெட்ட குப்பைகளோ கெட்ட பொருட்களோ எந்த ஒரு பிளாஸ்ட்டிக்கோ எதுவுமே கிடக்காது எல்லாமே குப்பைத் தொட்டிக்கு போயிடும் எனவே நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு மக்கள் விவசாயம் பண்ணியும் இயற்கையையும் ஆரோக்கியத்தையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறாங்க